முருகன் ரைஸ் மில்லுங்களா நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க அன்பரசன் ரெஸ்டாரெண்ட்டிலேருந்து இல்லை எங்களுக்கு அரிசி ரெகுலராக வேணும் ஆ பிரௌன் ரைஸ் ஜாஸ்மின் ரைஸ்ங்க பத்து பத்து கிலோ வேணுங்க இல்லைங்க எனக்கு இந்த ரெண்டு ரைஸ் வேணும் வேறு என்னென்ன ரைஸ் உங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்களா ஓகே ஓகே ஆமாங்க இப்போதைக்கு இந்த ரெண்டு ரைஸ் மட்டும் வேணும் எப்படி எடுத்தால் உங்களுக்கு ரேட் ப கம்மியாக வரும் கோ கிலோ கணக்கில் எடுத்தால் ரேட் கம்மி பண்ணித் தருவீங்களா இல்லை சிப்பம் எடுத்தால் ரேட் கம்மி பண்ணித் தருவீங்களா இல்லை மூட்டை எடுத்தால் ரேட் கம்மி பண்ணித் தருவீங்களா இல்லை எல்லாத்துக்குமே ரேட் கம்மி பண்ணுவீங்களா ஆமாங்க டெய்லி எனக்கு வேணும் கண்டிப்பாக ஆமாம் ஏன்னால் ரெண்டுமே டெய்லி பத்து பத்து கிலோ போய்கிட்டு இருக்குதுங்க அதனால டெய்லி வேணும் ஓகே ஓகேங்க அப்புறம் நீங்களே டெலிவரி கொடுத்துருவீங்களா ஆ

ஆ ஓகே ஓகேங்க ஈரோட்டில் எந்த இடத்துல இருக்குது பிரான்ஞ்ச்சு வஉசி பார்க்குங்களா ஆ ஓ ஓகே ஓகேங்க டெலிவரி சார்ஜ் எல்லாம் இல்லையா டெலிவரி ஃப்ரீயா ஓகே ஓகேங்க அப்போ டெய்லியும் எனக்கு பத்து கிலோ மட்டும் ரெண்டுலேயுமே பத்து பத்து கிலோ டெய்லியும் டெலிவரி பண்ணிடுங்க ஆ ஓகே நான் கண்டிப்பாக நேரில் வரேங்க நாளைக்கு நேரில் வரேன் வந்து நான் ஈரோடு பிரான்ஞ்ச்சுலேயும் சொன்னால் போதுங்களா ஓகே நான் ஈரோடு பிரான்ஞ்ச்சுக்கே போய் பார்த்துக்குறேன் ஓகே தேங்க் ஆ